யோகா நான் பள்ளியில் சில இது கற்றுக்கிட்டது தான் இப்போது எதுவும் சேனல்களில் நான் பார்த்து ஏதும் பின்பற்றுனது இல்லை யோகா கற்கும்போது உள்ள சிரமங்கள்னு பார்க்கும்போது அதுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு இல்லாமல் சாதாரணமாக போட்டுகிட்டு போயி இது பண்ணும் போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி அது வேறு எனக்கு அதெலாம் ஒன்றும் கருத்தில்லை